வணக்கம் சொல்லுங்கமா யார் ஓகேங்க ஆமாம்ங் சார் இருக்கு சொல்லுங்கள் ஆமாம் நான் நாங்கள் லோக்கல் கைடு ஜனனி டிராவல்ஸ் லோக்கல் கைடு தான்பா நான் பேசுகிறன் சொல்லுங்கபா ரிசர்ச்சு பண்ணுறதுக்குங்ளா ஓகே ஓகே ஒன்றும் பிராப்ளம்ல நம்ப வண்டியை எடுத்துக்குளான் எடுத்துவிட்டோன்னா தர்மபுரிலந்து வந்து பார்த்திங்ன்னா அங்கே போரதுக்கு ஒரு செவன்ட்டி ஃபை கிலோ மீட்டரு உங்களுக்கு அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு அங்கே ரம்யா மஹாலுன்னு சொல்லிட்டு ஒன்றுருக்கு அங்கேயே ரூம் போட்டுக்குளான் ஒன்றும் பிராப்லெம் இல்லை ரொம்ப காஸ்ட்டு வந்து ரொம்ப குறைவுதான் அதுவும் நீங்கள் ஸ்டூடண்ட்டுன்னு வேறு சொல்றிங்கில்லிங்களா அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிலான் ஒன்னும் பிரச்சன ஐடி கார்டு வச்சிருக்கீங்ளா எந்த காலேஜ் நீங்கள் சாரதா காலேஜ் எத்தனை பேர் வந்துயிருக்கிங்க நீங்கள் ஆ ஃபோர் மெம்பர்ஸ்சு லேடிஸ்சா ஜென்சுங்களா எல்லாருமே ஓகேங்க ரெ ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக ரம்யா மஹாலில் வந்து நான் வந்து ரூம் புக் பண்ணிர்றன் சரிங்களா ஆ நீங்கள் த்ரீ டேஸ்சு ஸ்டே பண்ணுறதுக்கான அக்கமடேஷன் இது எல்லாமே இது காலேஜ் எடுக்குத்துக்குங்களா இல்லை நீங்களே இது பண்ணுறதுங்ளா நீங்களே ஓன் அமௌண்ட்டுங்களா சரிங்க சரிங்க நான் பேசிர்றன் அவர்கிட்ட அந்த ஓனர்கிட்ட ரம்யா மஹால் ஓனர்கிட்ட பேசிர்றன் நான் பேசிவிட்டு ஆ எல்லாமே நீங்கள் எதுக்கும் கவலை படாதிங்க எல்லா நம்மளோட டிராவல்ஸ்ல இதே இருக்கு போயிவிட்டு பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஓகே பண்ணிக்கிலான் ஆ இப்போ முதல்ல மணிப்பூர் போயிட்லான் அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்திங்ன்னா ஒரு என்ட்ரி ஃபீசே வந்து ஃபிப்ட்டி ருப்பீஸ் கேட்பாங்க உள்ள அதை ரிசர்ச் பண்ணுற இதுக்கு வந்து தனியாக அமௌண்ட்டு கொடுக்குறமாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு செவன் ஹண்ட்ரட்டு ஓகேங்களா நமக்கு தனி அமௌண்ட்டு கொடுக்கணும் நீங்கள் சொல்லிவிட்டன் ஓகேங்களா ஆ ஓகேங்க நீங்கள் என்னைக்கு வரிங்க சரிங்ளா என்னைக்கு வரிங்க எப்போ வரிங்க எப்போ வரிங்க எந்த டேடில் வரிங்க சரிங்க நீங்கள் கிளம்புறுதுக்கு முன்னாடி கால் பண்ணுங்கள் நாம்ம பசங்க வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க ஆ சரிங்பா தேங்க் யூ